ஹலோ ஆ சொல்லுங்கள் டீச்சர் குட் ஆஃப்டர்நூன் மேம் நாங்கள் சும்மாதான் இருக்கோம் நம்ம பசங்களை பற்றி என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க படிக்கிறாங்களா இப்போ ம் ம் ம் ம் முன்னை விட எப்படி படி பசங்களோடய படிப்பெல்லாம் எப்படி இருக்குது ம் ம் ம் பசங்க வந்து படிப்பில் மட்டுந்தான் இருக்காங்களா இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா ஓ ஓகே ஓகே ஓகே இப்படியே போனால்

ஆ ஓ ம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ம் ம் ம் இன்னும் பண்ணால் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல்லலாம் வந்துவிட்டு நல்ல மார்க் வந்துடுவாங்க நம்ம பசங்க ஓகே மேம் ம் ம் ம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் ம் ம் ம் ம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம்